எனக்கு தெரிஞ்சு யாரும் தெரிஞ்சவங்க யாரும் சயின்ஸுக்கு மேக்ஸுக்கு ட்யூஷன் இப்போல்லாம் யாரும் போகல முன்னே குலந்தைங்க பையன் பொண்ணு இவங்கள்லாம் இருந்தப்போ அவங்க போனாங்க பேத்தியை கூட சயின்ஸு ட்யூஷனுக்கு எல்லாம் ஒன்றும் போகறதில்ல எல்லா அவங்களே நல்லா படிச்சிக்கிறாங்க இன்டலிஜென்ட்டாக தான் இருக்காங்க அப்படி யாரும் போனதும் இல்லை சயின்ஸு மேக்ஸு ரெண்டும் அப்படி ஒன்றும் கடினமான சப்ஜெட்டு இல்லையே இந்தியா அதிலும் இந்தியாவில் கடினமானது இந்தியாவிலாம் ஒன்றும் கடினமானது இல்லை நல்ல சப்ஜெட்டு தான் படி புரிஞ்சிக்கிட்டால் எல்லாமே ஈஸி தான் ஒன்றும் எதுவும் இல்லை